நீங்கள் போட்டோகிராஃபரா எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு ஆ கல்யாண ஃபங்க்ஷனு அதுக்கு போட்டோ பிடிக்க வர்றீங்களா டேட்டா ஆறு ஆ ஏழு ஏழாந்தேதி வரமுடியுமா ஆ ரெண்டு நாள் தான் இன்னைக்கி ஈவினிங் நாளைக்கு காலையில் ரெண்டு நாள் எவ்வளோ அமௌண்ட் ஆகும்

ஆ கொஞ்சம் கம்மி பண்ணமுடியாதா

ஆ சரி சரி ஆ ஓகே இன்னும் என்ன

ஆ சரி ஓகே ஆ சரி பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணி சொல்றேன் ஆ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருங்கள் சொல்றேன் ஆ வீடியோ போட்டோ மட்டுந்தான் அதெல்லாம் வேண்டாம்

ஆ இல்லை அதுமாதிரிலா வேண்டாம் எங்கக்கிட்டே அவ்வளோ அமௌண்ட்லாம் இல்லை அதனால் இதான் போட்டோவும் வீடியோ மட்டும் போதும் இப்போ இல்லை இப்போ இருக்கிற மாடலில் வேணும் இப்போ நியூவாக இருக்கிறது

ஆ சார் நீங்கள் கேக்கிற அமௌண்ட்டே நாங்கள் கொடுக்குறங்க

ஆ சரிங்க எங்கேருந்து எவ்வளோ லாங் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தொலைவு இருக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும் எந்த ஊர் நீங்கள் பெரம்புரையா ஆ ஓகே எவ்வளோ எவ்வளோ நேரத்துக்கு டைமிங் சொல்லுங்கள் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்

ஆ ஆ எங்களுக்கு ஏழு மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட்டு ஆ சரிங்க ம்

ஆ ஓகே ஓகே ம் ஆ தேங்க்யூ ம்